ஹலோ யாருங்கள் சொல்லுங்கள் சரிங்க எந்தமாதிரி மாடல் பார்க்குறீங்க இன்னைக்கு ரேட் வந்து கிராம் வந்து ஐயாயிரத்து இரநூறுவாங்க ஆ அப்புறம் நீங்கள் அஞ்சு பிவுனில் எடுக்குறீங்கன்னா ஒரு ஒரு பவுனுக்கு வந்து எட்டு கிராம்மு நாற்பத்தி ஏ நாற்பத்தி ரெண்டாயிரம் வருதுங்க ஆ அதுக்கு மேலே செய்கூலி சேதாரத்தோட சேர்த்தி வரும் நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் டிசனில் கொடுத்திங்கனா கோயம்புத்தூர் போய் டிசைன் பண்ணிதாங்க மேடம் வரும் டிசைன் பண்ணி வரும் போது ஒன் வீக் ஆயிடும் கை டிசைன் லோக்கலில் பண்ணாலுமே டூ டேஸ் எடுக்குங்க மேம் ம் நேரில் வாங்க மேம் பார்த்துக்கலாம் எங்கள் கடை பேர் வந்து விஸ்வா ஜூவல்லர்ஸ்ஸுங்க மேம் நாமக்கலில் இருக்கு நாமக்கல் ஸ்ரீநிவாசா கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கு ஆ நீங்கள் அங்கே வந்திங்கன்னா நேரில் பார்த்துக்கலாங்க மேம் மாடல் நியூ டிசைன்ஸ் எல்லாமே வந்து மாடல் நியூ டிசைன்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க மேம் இப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து பவுன் வந்து நாற்பது ரெண்டாயிரங்க மேம் ஒரு பவுனுக்கு ஒரு கிராம் செய்கூலி சேதாரம் வரும் ஆ ஆ நீங்கள் வந்து நாளைக்கு வர வர இன்னும் நாளைக்கு இன்னும் பவுன் ரேட் ஏறுதுன்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் டிலே பண்ண பண்ண உங்களுக்கு தான் வந்து பவுன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் நீங்கள் வந்திங்க அப்படினா இன்னைக்கே உங்களுக்கு பிடிச்ச மாடல் பார்த்துட்டு ஆர்ட்ரு கொடுத்துட்றலாங்க மேம் மேம் நீங்கள் டிசைன் ஆ நீங்கள் நல்ல டிசைனில் நல்ல டிசைன்னாகவே பார்க்கலாங்க மேம் டிசைன்னை பொருத்து செய்க்கூலி சேதாரம் கொறையுங்க மேம் எல்லா டிசைன்னுக்கும் ஒரேமாதிரி வராது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொருமாதிரி வந்து செய்க்கூலி சேதாரம் குறையும் நம்ம அதனால டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க அதுக்கு தகுந்த டிசைனில் வந்து நான் பார்த்து சொல்லிடுறேன் அமௌண்ட் எவ்வளோங்குறத சொல்லிடுறேன் மேம் ஓகேங்க மேம் ரெண்டு நேரில் வாங்க மேம் பேசிக்கலாம் நேரில் வந்து பேசினம்ன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்க மேம் ஓகே நீங்கள் நாளைக்கு வந்துருங்க ஓகே